நான் வந்து எங்கே சமையல் வகுப்புகள்லாம் நாங்கள் போனதே இல்லை ஏன்னா அப்போல்லாம் வந்து சமையல் வகுப்பெல்லாம் இல்லை இப்போதான் எல்லா வந்துயிருக்குது எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல்லித் தந்தாங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தது தான் நான் கற்றுக்குட்டன் எங்கள் வீட்டில் நான் செஞ்சா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் புதுசு புதுசாக எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் அதை பார்த்துட்டு தேங்காய் சாப்பாடு தக்காளி சாதம் புளி சாதம் இது கடுகு சட்னி த கல்லைகொட்ட சட்னி இதெல்லான் விரும்பி சாப்பிடுவோம் விரும்பி செய்ய சொல்லி என்னைய கே நல்ல விதமாக சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே நான் கற்றுக்குட்டன் இப்போ வந்து எங்கள் வீட்டில் எல்லாமே நான் வெறும் செய்யறதை விரும்பி சாப்பிட்றாங்க